நான் அடிக்கடி போகிற கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னால் பழனி முருகன் கோயிலும் திருச்செந்தூரும் போவேன் ஏன்னால் அது ரொம்ப எனக்கு பிடித்த கோயில் எதுன்னால் அது தான் எனக்கு பிடிச்ச கடவுள்னாலும் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அம்மனும் பிடிக்கும் இருந்தாலும் ரொம்ப பிடிச்சது எதுனால் முருகர் தான் அவர் மூஞ்ச பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாமானுட்டே தோணும் சனி ஞாயிறு லீவ் அப்போ போவோம் ம ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா சனி ஞாயிறு லீவ் அப்போ பிள்ளைங்களுக்கு லீவாக இருக்கும் ஃபேம்லியாக நாங்கள் போய்ட்டு வருவோம் போனா நல்லாயிருக்கும் மனது திருப்தியாக இருக்கும் சாமியை பார்த்துட்டு வந்தாவே அன்றைக்கி நிறைவா இருக்கும் மனது என்ன ஒரு கஷ்டம் ஒரு இதாக இருந்தாலும் அங்கே போய்ட்டு வந்தால் முருகர் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அது நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது பழனி முருகன் கோயிலும் திருச்செந்தூர் முருகரும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது